ஹலோ மேம் ஐஸ்வர்யா பியூட்டி பாரல்ங்களா மேம் நாங்கள் இங்கே தாஜல் நகரில் குடி இருக்குறோங்க மேம் இப்போ நீங்கள் புதுசாக இங்கே ஆரமிச்சிருக்கீங்கன்னு சொன்னாங்க எனக்கு வந்து ஃபேஷியல் பண்ணுங்கள் மேம் அதுக்கு உங்கள்கிட்ட எந்த மாதிரியான ஃபேஷியலு உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு நீங்கள் செய்வீங்க அப்படிங்கறது தெரிஞ்சிக்கலான்ட்டுங்க மேம் ஆமாம்ங்க மேம் இது வரைக்கும் நான் ஃபேஷியல் பண்ணதில்லை இப்போ மொகத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பருவாக இருக்குது கொஞ்சம் இதாக இருக்கு அதனால் தான் சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மேம் அதைய பற்றி எனக்கு எதுவும் தெளிவாக தெரியாதுங்க மேம் நீங்கள் சஜ்ஜஸ் பண்ணீங்கன்னா பரவால்லைங்க மேம் சரிங்க மேம் ஆ வரேங்க மேம் இப்போ வந்து மாதத்துக்கு ஒரு தாட்டி இந்த ஃபேஷியல் பண்ணுமா இல்லை எவ்வளோ நாளைக்கு ஒரு தாட்டி ஃபேஷியல் பண்ணும் சரிங்க மேம் சரிங்க மேம் சரிங்க மேம் நான் வரேங்க மேம் நாளைக்கு வரேங்க மேம்